நம்ம இந்திய நாட்டில் எப்படின்னா பிசி எம்பிசி ஓசி எஸ்டி எஸ்சி இந்த மாதிரி நிறைய இருக்கு அதில் வந்து இப்போ எஸ்சிக்கு எஸ்சிக்கு என்ன பெனிஃபிட்னா நிறைய காலர்ஷிப் அந்த மாதிரி தராங்க அப்படி இருக்குமோது எஸ்சிக்கு நிறைய பெனிஃபிட்ருக்கு இதான் நம்பளோட மதத்தில் முக்கிய பங்காக இருக்கு அப்படி இருக்கும்மோது எனக்கு பிடிச்ச மதம் அப்படினா முஸ்லிம்ஸ் தான் அவங்க பண்ணுறதும் அவங்க உடையும் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் இப்போ முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியினும் பிடிக்கும் ஆனால் முஸ்லீம் ரொம்ப பிடிக்கும் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னா நமக்கு இந்து முஸ்லீம் கிறிஸ்ட்டின் இப்படி என்ன மதம்மாக இருந்தாலும் சரி சமணர் பிராமியர் இத்தனை மதத்துலையும் நம்மள்க்கு நம்ப தமிழ் மதம் ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த தமிழ் மதத்துளியும் நம்ப எல்லா மதத்தையுமே வேற்றுமன்ற ஒன்ன பார்க்வே கூடாது அதில் நம்பளுக்கு ஒற்றுமை தான் வேணும் எந்த மதமாக இருந்தால் என்ன நம்ப எல்லாரும் அம்மாவும் ஒன்று தானே அப்படி இருக்கும்மோது என் இந்த மதம் அந்த மதம் அப்படின்றதுலாம் பார்க்கூடாது கிறிஸ்ட்டின் முஸ்லீம் இந்து அப்படின்ற மத வேறுபாடு நம்பள்கிட்ட ஓ இருக்கவே கூடாது வேற்றுமையாக இருந்தாலும் நம்ப எல்லாருமே வேற்றுமையாக இருந்தாலும் நம்ப எல்லாருமே இந்தியர்கள் தான் அப்படி இருக்கும்மோது வேற்றுமைன்றது நம்ப வ அந்த வேற்றுமை இருந்தாலும் ஒரு ஒற்றுமை நம்பளுக்கு எப்போதுமே இருக்கனும் அந்த ஒற்றுமை தான் நம்ப இ எப்பொழுதுமே இருக்க உதவி செய்யும் நம்ப தமிழ் தமிழ் தமிழ் என்று நம்ப தமிழ் தான் ரொம்ப முக்கியம் ஆனால் வேற்றுமன்ற ஒன்று இருக்கக்கூடாது